கிணத்துலேந்து தண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா வாளியில் கயிறு கட்டி தண்ணி எடுப்பாங்க அது வந்து இப்போ ரொம்ப பழமையான மெத்தட் ஆகிடுச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாம் எலக்ட்ரிக் மோட்டார் வந்துடுச்சு அட்வான்ஸ் வந்துடுச்சு ஒரு ஸ்விட்ச்சை தட்டினா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக மேலே வர்ற மாதிரி எல்லாம் வந்துடுச்சு இப்போ எலக்ட்ரிக் மோட்டரு பொருத்துறதுனால என்ன ஒரு பெரிய பயன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வேகமாக தண்ணி மேலே எடுத்துக்க முடியும் நமக்கு வேணும்ங்கிற அளவுக்கு அதை ஸ்பீடாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும் வாளிலேருந்து தண்ணி எடுக்கும்போது பிஸிக்கலான உழைப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அதுவும் இல்லாமல் அது சின்ன கிணறுல தான் வாளிலேருந்து எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் எஃபெக்டிவாக இருக்கும் பெரிய கிணறுலாம் இருக்கு தெரியுமா வயலில் தண்ணி ஊத்துகிற கிணறு அந்தமாதிரி கிணத்துலலாம் எலக்ட்ரிக் மோட்டரு தான் ரொம்ப பயன் பயனுள்ளதாக இருக்கும் ஏன்னா தண்ணியை வந்துவிட்டு நம்ம எவ்வளோ அதிகமாக சீக்கிரமாக எடுத்து வயல்லேயோ இல்லை தென்னை மரங்களுக்கு அந்தமாதிரி செடிகளுக்கு பாச்சிகிறமோ நம்ம பாத்தி கட்டி விட்டா அது அழகாக மேலே இருக்கிற தொட்டிலில் விழுந்ததுன்னா அது பாட்டுக்கு நெறைஞ்சி மேலே ஃபுல்லாக வந்து வயலுக்கு நம்ம செடிகளுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி போயிடும் எலக்ட்ரிக் மோட்டாருங்கிறது முதல்ல ஒரு ஸ்விட்ச்சை தட்டி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி இருந்தது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும் நிறுத்திக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக பத்து நிமிஷம் வேணும்னாலும் பத்து நிமிஷம் மோட்டரு போடுகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம் அவ்வளவு அட்வான்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வந்துடுச்சு